இந்த அரசாங்கத்தில் மகளிருக்கு இலவச பயணம் கொடுத்துருக்காங்க அந்த பயணத்தினால மகளிர் வந்து ரொம்ப ஹெல்ஃபாக இருக்குது அவர்களுக்கு ஒரு இடத்துலேந்து இன்னோரு இடம் போகிறதுக்கு ஃப்ரீக்வொண்ட்டாகவும் இருக்குது அவங்க ஈஸி ஈஸியாக போறதுக்கு வசதியாக இருக்குது இப்போ கையில் காசு இல்லைனா கூட அவங்க ஃப்ரீயாக போறதுக்கு அவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆமா வேலைக்கி போறவங்களுக்கும் இலவசமாக இப்போ சம்பளம் வாங்குகிற சம்பளத்தில் அதில் அவங்களால மிச்சம் பண்ண முடியுது அந்த பஸ்ஸில் போகிற காசு அவர்களுக்கு குடும்பத்தில் பாதி நாள் செலவுக்கு அது அவர்களுக்கு தேவைப்படுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த திட்டம் அதைக் கொடுத்த அரசாங்கத்துக்கு